கோயம்புத்தூரில் வந்து அதிகமாக வாழை பழம் அப்புறம் கம்பு சோளம் அது வந்து வைப்பாங்க அப்புறம் மாங்காய் மரம் கொய்யாக்கா மரம் எலுமிச்சம்பழம் சப்போட்டா பழம் இதெல்லாம் வச்சுருக்காங்க இது போக மெயினாக வந்து வெண்டைக்காயும் வைப்பாங்க வெண்டைக்காய் கத்திரிக்காயும் இருக்குது இங்கே வந்து மா மார்ச்சில் இருந்து மே வரைக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து பருத்தி செடி தான் நட்டு வைப்பாங்க இப்போது கோயமுத்தூரில் வந்து மத்தம்பாளையம் சைடு எல்லாமே இப்போ கரும்பு வந்து பயிரிட்டு இருக்காங்க கரும்பு வந்து இந்த டைமில் வந்து அவங்க வந்து விளைவிச்சுட்டு இருக்காங்க மார்ச்சில் இருந்து மே வரைக்கும் காட்டன் வந்து பயிரிட்டாங்க இங்கே வந்து அரிசி அவ்வளோக்கா கிடையாது கரும்பு இருக்குது கோதுமை கிடையாது கோதுமைக்கு பதிலாக பருத்தி அப்புறம் கம்பு ராகி கோதுமை அந்த மாதிரி கோதுமைக்கு மட்டும் இல்லை அதெல்லாம் ப பயிரிட்டுறாங்க புகையிலையெலாம் இங்கே கிடையாது காய்கறிகள் வந்து ம ரொம்பவே நிறையா பயிரிட்டுறது வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கை வந்து சில சில பயிர் வந்து இருக்குது அப்புறம் இங்கே வந்து அதிகமாக தேங்காய்களும் இருக்குது தேங்காய்கள் இருக்குது தக்காளி சில சீசன்களை பொறுத்து அதை அது தண்ணி வரவு பொறுத்து இங்கே வந்து நட்டு வைப்பாங்க இப்போ வந்து இங்கே சிறுமுகை பக்கம் சிறுமுகை மூலத்தெரு அந்த சைடெலாம் பார்த்திங்கனா இப்போ வந்து முழுதாவே வாழைமரங்கள் தான் இருக்குது இங்கே கொஞ்சம் பேர் மட்டும் பாக்கு மரங்களும் வச்சுருக்காங்க பாக்கு உற்பத்தியும் இருக்குது இப்போ வந்து மாங்காயும் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாங்காய் சீசன் ஆரமிச்சுரும் அப்போ மாங்காயும் விற்க ஆரமிப்பாங்க